எனக்கு வந்து இந்த தியானம் பண்ணுறது யோகாசனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே காலையில் எழுந்ததுமே தியானம் பண்ணிட்டுதான் நாளை வந்து தொடங்கணும் அப்போதான் அந்த நாளே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் யோகாசனம் பண்ணும்போது நம்மளோட கை கால் எலும்பு எலும்பு எல்லாமே வலிமையாக இருக்கும் அதே தியானம் பண்ணால் நம்மளோட மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் இப்போது படிச்சிகிட்ருக்குற பிள்ளைங்களுக்கலாம் மன அழுத்தமாக இருக்கும் அதுக்குலாம் போகணும்னா நம்ம வந்து தியானம் பண்ணிணா நல்லா இருக்கும் வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கலாமே மன அழுத்தம் நிறையா இருக்கும் அதெலாம் போணும்னா நம்ம வந்து டெய்லியும் எழுந்ததும் தியானம் பண்ணணும் யோகாசனத்தில் ரொம்ப முக்கியம் வந்து மூச்சு பயிற்சிதான் நம்ம எந்த யோகாசனம் பண்ணலைனாலும் மூச்சு பயிற்சி சரியாக பண்ணாலே நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும் எல்லாருமே தியானம் பண்ணுங்க யோகாசனம் பண்ணுங்க உடம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்